வணக்கம் சொல்லுங்க சரிங்க உங்களது நண்பரோடய பேர் என்னென்னு சொல்கிறிங்களா ஆமாம் ஆமாம் ஆமாம் கவிதா கவிதா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க ஒன்றும் பிரச்சின இல்லை நான் வரட்டுங்களா வந்து உங்களை கூட்டிகிட்டு போகட்டுங்களா எப்போ வரணும் எத்தனை மணிக்கு வரணும் நீங்கள் சாப்பிட்டிங்களா ஓகே ஓகே நான் அங்கே ஒன்று ஐம்பதுக்கே நான் அங்கே இருப்பேன் திருச்சி ரயில்வே திருச்சி தானே நான் திருச்சி த ரயில் வண்டி தானே நான் உங்களை ரெண்டு மணிக்கெலாம் ரெண்டு மணிக்குனா நான் ஒன்று ஐம்பதுக்கே நான் ரயில்வே நிலையத்துக்கு வந்துடுறேன் உங்களோடய தொலைபேசி எண் இது தானே எத்தனை பேர் வரீங்க சரிம்மா அதாவது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நாலு இடங்கள் இருக்குது நீங்கள் எத்தனை நாள் இங்கே இருப்பீங்கன்னு சொன்னிங்கன்னால் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை எங்கெங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அங்கங்கே கூட்டிகிட்டு போவேன் நீங்கள் எங்கெங்கே போகணுன்னு சொல்கிறீங்களா அதாவது எத்தனை பேர் எத்தனை பேர் எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறது சரிம்மா மெரினா கடற்கரை ஓகே சரிங்கமா ஆமாம் ஆமாம் சென்னையிலிருந்து கொஞ்சம் தூரமாச்சே உங்களுக்கு வேணால் ஒன்று பண்ணலாம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண் அண்ணா சமாதி அதெல்லாம் இருக்குது அந்தென்ன ம் மெரினா கடற்கரை ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது மகாபலிபுரங்கிறது இங்கிருந்து கொஞ்சம் தூரம் அதிகமாகும் உங்களுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக செலவாகிற மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் நான் வசூல் பண்ணுவேன் நீங்கள் கவிதாவோடய நண்பருன்னு வேறு சொல்கிறிங்களா அதனால உங்களுக்கு நான் ஒரு இருபது ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன் நூற்றி முப்பது ரூபாய் தாங்க ஒருத்தருக்கு ஆமாம் உங்களுக்கு மதிய உணவுகள்னு பார்த்தீங்கன்னா நீங்களே எடுத்துப்பீங்கன்னா இல்லை நான் தான் ஏற்பாடு பண்ணணுமாம்மா சரிம்மா அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆ சொல்லுங்க சொல்லுங்க உங்களோடய விடுதி ஓட பேர் சொன்னிங்கன்னால் நான் அங்கேயே கொண்டு போய் இறக்கி விட்டிருவேன் நீங்கள் வந்து நீங்கள் நீராடிவிட்டு அப்புறம் வந்துவிட்டிங்கன்னா நான் வந்து உங்களை சுற்றுலாத்தலத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் ஓ சரிம்மா சரிம்மா சரிம்மா சரிம்மா நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இனி இரண்டு மணி ரயிலுக்கு நான் வந்து ஒன்று ஐம்பதுக்கு ரயில்வே நிலையத்துக்கு நான் வந்துடுறேன் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு தொலைபேசி மூலிமா ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுங்க நான் உங்களை வந்து கூட்டிகிட்டு போய்விட்றேன் நன்றி அழைத்ததற்கு ரொம்ப நன்றிம்மா